ஹலோ சொல்லுங்கள் மேடம் ஆமாங்க மேடம் அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் பேசுகிறோம் சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் என்ன ரைஸ் மேம் ஆ ஆ அப்படிங்களா ஓகே மேடம் கண்டிப்பாக ஷோர் வேறு ஏதாவது ஆட்ரு பண்ணுறீங்களா ஆ ஆஃபர் நிறையா இருக்குதுங்க மேடம் ரெண்டு மட்டன் பிரியாணி வாங்குனீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஃப்ரீ ஆ ஷவர்மாலே பார்த்திங்னாக்கா ரெண்டு ஷவர்மா வாங்குனீங்கன்னா ஒரு ஷவர்மா ஃப்ரீ அதுக்கப்புறம் வந்து தந்தூரி வந்து டென் பெர்ஸன்ட்டு டிஸ்கவுன்ட் பண்ணுறோம் மேடம் ஸோ நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது எதாவது ஆட்ரு பண்ணுறிங்களா மேடம் ஆ சரி ஓகே மேடம் தந்தூரி ஓகே மேடம் அட்ரஸ் செ சொல்லுங்கள் மேடம் ஒன் ஹவரில் வந்துருங்க மேடம் உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நோட் பண்ணிக்கிறேன் ஆ ஆ மங்களம் ஆ சரிங்க ஓகே ஆ ஓகே மேடம் ஒன் ஹவரில் டெலிவெரி ஆகிடும் மேடம் ஆ ஓகே மேடம் ஒன் ஹவரில் டெலிவரி ஆகிடும்மா வேறு எதாவது வேணுங்களா மேடம் ஓகே மேம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஆ ஓகே ஓகே தேங்க் யூ ஹலோ சொல்லுங்கள் மேடம் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்ங்களா ஆ ஓகே மேடம் அதுதான் மேடம் கேட்டேன் வேறு எதாவது வேணுங்களானு ஆ சரிங் மேடம் ஓகே சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆ ஓகே மேடம் ஆ ஒயிட் ரைஸ்ஸு பெப்பர் ரைஸ் ஆ நண்டு வறுவல் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க்ஸ் மேம் ஆ ஓகே மேடம் கண்டிப்பாக ஷோர் மேடம் பண்ணிடலாம் ஆ ஓகே மேடம் தேங்க்ஸ் ஆ